ஹலோ யார் ஆ யெஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ஆ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கான் உங்கள் பையன் ஃபோர் எய்ட்டியா என்ன இது வேணும்ன்னு நினைக்கிறீங்க பயோ மேக்ஸா பயாலஜியா பியூர் சயின்ஸா ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஆ பயோ மேக்ஸ்னா நாங்கள் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்போம் அதில் வந்து அவன் எழுதி பாஸ் பண்ணனும் கொஞ்சம் அமௌன்ட் ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு ஃபீஸ் குறைப்போம் அதில் ஆ ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் கொஞ்சம் அமௌன்ட் குறைப்போம் இப்போ வந்து ஒன் இயர்க்கு படிக்கிறதுக்கு வந்து ஐம்பதாயிரம்னா வந்து நாங்கள் வந்து அவனை ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து நல்ல மார்க் எடுத்தான்னா ஒரு எயிட்டி பர்ஸன்டேஜ்க்கு மேல் எடுத்தான்னா ஒரு பதினஞ்சாயிரம் குறைச்சி முப்பத்தஞ்சாயிரம் கட்டுகிற மாதிரி தான் இருக்கும் ஃபீஸ்

நல்ல தண்ணிலாம் நாங்கள் தூய்மையாக தான் கொடுக்குறோம் ஏன்னா பசங்க வந்து நல்லா படிக்கணும் அவங்களுடைய கெரியர் நல்லாருக்கும் ஸோ அதனால் வந்து பியூர் வாட்டர் மினரல்லாம் கொடுக்குறோம் ஃபுட்டும் நல்லாருக்கும் நீங்கள் நல்லா சேர்க்கலாம் பெஸ்ட் ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூல் நீங்கள் கேள்வி பட்டுருப்பிங்கல்ல ஆல்ரெடி ஆ சுடு தண்ணிலாம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஏன்னா குளிர் காலத்துலலாம் வரதுனால் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு ஐம்பது கிலோ மீட்டருக்குள்ளே பஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பஸ் வந்து ஒரு பதினஞ்சு பஸ் இருக்கு அதலாம் கவலை பட வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்து வரீங்க ஆ விருத்தாச்சலம் அதுவரைக்குமே பஸ் நாங்கள் விடுகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

பஸ் அதெல்லாம் இருக்கு நீங்கள் ஹாஸ்டலில் கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி ஹாஸ்டலில் இருக்கலாம் அதுக்காக வந்து நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் இப்போ வந்து ஸ்கூல் வந்து நாலர மணி வரைக்கும் முடிஞ்சிதுன்னா ஸ்பெஷல் க்ளாஸ் வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வைப்போம் அப்புறமேட்டு போய் ஃபிரெஷ் அப் ஆய்ட்டு ஒரு செவன் ஒ கிளாக் போல் திருப்பி வந்து ஹாஸ்ட்டல்லயே வந்து டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அவங்க லெவன்த் டூவல்த் படிக்கிறதனால ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனும்ல இப்போ எஸ்எஸ்எல்சியே அவன் வந்து நானூற்றி எண்பது மார்க் எடுத்துருக்கான் இப்பவும் நிறைய மார்க் எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து டீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் நைட் வந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் அவங்க டியூஷன் சொல்லி தர மாதிரி சொல்லி தருவாங்க அப்புறமேட்டு அவங்க போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டி நாங்கள் ஹாஸ்டலில் வச்சுருக்கோம் புரியலை கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லுங்கள் ம் ஸ்கூலுக்கு ஆ ஆ ஆ பஸ் ஃபீஸ் வந்து மன்த்லி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு கிலோ மீட்டர் பொறுத்துருக்கு லாங் டிஸ்ட்டன்ஸாக இருந்தா ஒரு செவன் தௌசண்ட் ஆகும் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ மீட்டருக்குள்ளே இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்குவோம் அவங்களுக்கு ட்ராவல் வந்து அவனுக்கு பையனுக்கு ஒத்துக்குன்னா டயர்டாகாமல் வீட்டுக்கு போய் படிப்பான்னா நீங்கள் வந்து பஸ் வந்து நாங்கள் அவங்க ஊருக்கு உங்கள் ஊருக்கு அனுப்பிவிட்றோம் அதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்மிஷன் வந்து இன்னும் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு அப்ளிகேஷன் போடுங்கள் ஏன்னா எங் எங்கள் ஸ்கூல் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நாலு பேர் வந்து சொல்லுவாங்க நால்லாருக்கும்னு ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பார்த்தோம்ன்னா வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் ஸ்கூலுக்கு வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்ளிகேஷன் போடுங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாகருக்கும் ம் என்னைக்கு வரீங்க நீங்கள் ஓகே ஓகே வரும்போது அவங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் அப்புறமேட்டு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஓகே ஓகே ம் எதாச்சும் டவுட்ன்னா கால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இங்கே ஃபோன் கால் வந்து அவைலபுள்ல தான் இருக்கும் எதாச்சும் டவுட்ன்னா கால் பண்ணி கேளுங்கள் ஆ ஓகே ம் வைக்கிறேன் ம்